ஆ எஸ்கியூஸ் மீ சார் நான் எக்ஸிகியூடிவ் ஆஃபீசர் பார்க்கணும்

ஆ எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு வந்து நான் எ என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ப்ரசெண்ட்டாக கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் எங்கே பார்க்கணும் ஆமாம்

ஓகே ஆ ஆ எனக்கு ஆ எனக்கு வந்து அதைப் பற்றி தெரியாது பட் த்ரீ ஃபிஃப்டி சிசி அதுதான் சொன்னீங்கள்லே ஆ ஓகே என் ஹஸ்பண்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதையே வந்து சூஸ் பண்ணிவிடுங்க யா ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார்

ஆ எனக்கு வந்து பிளாக் கலரிலேயே காட்டிவிடுங்க சார்

ஆ ஓகே சார்

ம் ஓகே சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் பிரைஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா சார் ஆ எனக்கு கொஞ்சம் இஎம்ஐ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா

ஆ ஓகே சார் ஆ இப்போதைக்கு நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுருக்கேன் சார் ஆ ஓகே சார் ஆ இதுவே வேறு ஏதும் டீட்டெயில்ஸ் வேணுமா சார் ஆ ஓ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் எனக்கு கரெக்டாக நான் நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் சார் எனக்கு கரெக்டாக இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கரெக்டாக நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார் என் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரேன் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ